சட்ட சிக்கலை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படினா நிலம் தொடர்பான தகராறுகள் இப்போது முன்னாடி அந்தகாலத்தில் வந்துட்டு காவல் நிலையம் நீதிமன்றம் இதுமாதிரி எதுவுமே இருக்காது அப்போது அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கள் அப்படினா பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒன்னு தான் இருந்துச்சு அங்க வந்துட்டு தகராறுகள் நிலம் தொடர்பான தகராறுகள் எப்படி வரும் அப்படினா அண்ணன் தம்பி தங்கச்சி இவங்கள மாதிரி இருக்கிறவங்ககுள்ள தான் தகராறு வரும் நிலம் அது மாதிரி அப்படி தகராறு வரும்போது பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்களை வந்துட்டு யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கள் இப்போது வந்துட்டு அப்படிதான் வந்துட்டு அந்த பிரச்னைகள்லாம் வந்துட்டு தீர்மானிப்பாங்கள் அடுத்தது குடும்ப விவகாரங்கள் குடும்ப விவகாரங்கள்னு பார்த்தோம்னா முன்னாடி காலத்தில் டைவஸ் அப்படிங்கிற ஒன்றுலாம் இல்லவே இல்லை ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் டைவஸ் அதிகமாக இருக்குது அதனால் நீதிமன்றங்கள் கூட்டிட்டு போய் வந்து பேசுவாங்கள் குழந்தைங்கள் பார்த்தோனா அப்பாவோட கவர்மெண்ட் வேலையை தான் பிள்ளைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் முன்னடி காலத்தில் இருந்துச்சு அதனால் அப்போ ஊதியங்கள் வந்து நிறைய அதிகமாகவே இருந்தது இப்போ வந்து தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி அது மாதிரி இடங்கள்லாம் பார்த்தோம்னா ஊதியங்கள் வந்து குறைவாக கொடுக்குறாங்க அப்படிங்கபோது அவங்களாம் வந்துட்டு மறியல் பண்ணுவாங்கள் இது மாதிரி வந்துட்டு தகராறுலாம் நிறைய நடக்கும் அதுக்காகவும் வந்துட்டு நீதிமன்றங்கள் காவல் நிலையம் அதுமாதிரி போவாங்கள் கடன் போன்ற பிரச்சனைகளுக்கெலாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கனால் கடன் இப்போது வந்துட்டு வட்டி விகிதம் ஒரு பைசா ரெண்டு பைசா அது மாதிரி வந்துட்டு கடன் கொடுப்பாங்க கடன் வாங்குறவங்க அதனால் அவங்களுக்குள்ளயுமே நிறைய தகராறு வரும் அது மாதிரி சட்ட சிக்கலுகளுக்கெலாம் இப்போது வந்துட்டு இப்போ இருக்கிற காலத்தில் நீதிமன்றங்களும் காவல் நிலையங்களும் இருக்குது